நான் வந்து சமைக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படினா ஒருத்தர் ஒருத்தவர்களுக்கும் பார்த்துதான் வந்து நான் சமைப்பேன் ஒருத்தவர்களுக்கு இது வந்து ஒத்துக்காது அப்படீன்னா அதை நான் அதில் சேர்க்க மாட்டேன் மற்றவங்களுக்கு அது பிடிக்கும் அப்படீன்னா அதை நான் அவங்களுக்கு சேர்த்தே செஞ்சு கொடுப்பேன் அது ஒத்துக்காது அப்படிங்கும் போது அவர்களுக்காக தனியாகவே நான் வந்து செஞ்சு கொடுப்பேன் அது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பொருள் இப்போ வந்து என் பையனுக்கு பார்த்திங்கனா ஸ்வீட்டு ஸ்வீட் சாப்பிட வந்து பிடிக்கும் ஆனால் வந்து அந்த ஸ்வீட் ஸ்வீட் மீன்ஸ் அவனுக்கு பாயசம் சாப்பிட வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த பாயாசத்தில் போடற ஜவ்வரிசி வந்து அவனுக்கு வந்து ஒத்துக்காது அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவனுக்காக ஒரு கட்டுப்பாடு வைச்சுக்கிட்டு அவ்வளோ தண்ணியில் வந்து ஜவ்வரிசி போடாமல் அதுக்கு பதிலாக கடலப்பருப்பு சேர்த்து அதை வந்து நான் அவனுக்கு செஞ்சு கொடுப்பேன் கடலப்பருப்பு போட்டு அப்புறம் சேமியா போட்டு ஜவ்வரிசிக்கு பதிலாக கடலப்பருப்பு போட்டு செஞ்சு கொடுப்பேன் ஏனால் அது அவனுக்கு ஒத்துக்காது அப்படிங்கறதுனால வந்து நான் செஞ்சு கொடுப்பேன் அதே மாதிரி என் பொண்ணுக்கு வந்து அந்த திராட்சை கிஸ்மிஸ் இருக்கிறது அது வந்து சாப்பிட்டா ஒத்துக்காது அதனால் வந்து நான் அந்த சாப்பாட்டில் வந்து அதை நான் சேர்க்க மாட்டேன் அப்படி மற்றவங்களுக்கு வேணும் அப்படின்னா அதேபோல அதே போலவே நான் வந்து தனியாக செஞ்சு கொடுப்பேன் இப்போ உணவில் பொருத்தவரைக்கும் சாப்பாட்டில் பொருத்தவரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு மீடியமில் கரெக்ட்டான உப்பு காரம் அந்த மாதிரி வந்து நான் கரெக்ட்டாக உள்ளது அதெல்லாம் வந்து சமைப்பேன் எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி வந்து சமைக்க மாட்டேன் அதே மாதிரி வந்து இந்த பாக்கெட்ஸில் உள்ள வெளிலேருந்து வாங்கிட்டு வர பாக்கெட்டெலாம் இருக்குல்லை அதிலிருந்துலாம் வந்து பொடி பண்ணி வச்சுருப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் சமைக்கவே மாட்டேன் நானே என்னோடய கைப்பட வந்து எல்லாமே செஞ்சு வறுத்து மிக்ஸி அரைச்சு சின்னச்சின்ன பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்குவேன் மேக்சிமம் என்னோட கட்டுப்பாடு என்னென்னா நான் வெளியிலேருந்து எந்த பொடியுமே வாங்கிட்டு வந்து சாப்பாடு செய்ய மாட்டேன் ஏனால் அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படிங்கறதுனால அந்த பாக்கெட்ஸில் வந்து அந்த கவரே வந்து பாலித்தீன் அப்படிங்கிறதுனால வந்து அந்த கவரில் உள்ள ஐட்டம்ஸெலாம் ஒத்துக்காதுங்கிறதுக்காகவே நானே வந்து ரெடி பண்ணி அதை வந்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு ஒரு நாளும் அதை வந்து நான் சமைச்சுக்கிட்டு இருப்பேன் வெளியில் உள்ள ஐட்டம்ஸ்மே அதே மாதிரியே வந்து இந்த சாப்பாடு செய்யும் போதும் இப்போ இட்லி வைக்கணும் அப்படின்னாலும் மாவு இல்லை அப்படின்னாலும் நான் கடையில் போய் மாவு வாங்க மாட்டேன் ஏனால் வெளியில் போய் வாங்கிட்டு வரது வந்து நம்ம செய்யுற மாதிரி இருக்காது இப்போ நம்ம ஒன்னொன்றும் பார்த்து பார்த்து செய்யுற மாதிரி வெளியில் உள்ளவங்கள் அப்படி செய்வார்களா அப்படிங்கறதில் வந்து எனக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது அதனால் வந்து நானே என் கைப்படதான் வந்து எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் கரெக்ட்டாக செய்யணும் அதே மாதிரி ஃபுட்டில் வந்து ஆயில் வந்து அதிகமாக போயிடக் கூடாது அப்படின்லாம் நான் வந்து நினப்பேன் அது வந்து ஒத்துக்காமல் போய்டும் வயிற்றுல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும் வயிறு வலிக்கும் அப்படின்னு நினச்சுக்கிட்டு ஏனால் குழந்தைங்க இருக்காங்க பசங்க இருக்காங்க அதில் வந்து அவர்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும் அப்படிங்கறதினால நான் காரத்துலேருந்து உப்பு எண்ணெய்லேருந்து எல்லாமே வந்து கம்மியாகதான் சேர்த்துப்பேன் அதே மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் ஒத்துக்காத பொருளையும் நான் ரிமூவ் பண்ணி அவர்களுக்காகவும் செஞ்சு கொடுப்பேன்